ஹலோ ஆ சொல்லுங்கள் ஆமாங்க நீங்கள்

ஆ சரி ஓகே அஞ்சு பேர் சரி உங்களுக்கு நாள் வாடகைக்கு வேணும்ங்களா இல்லை கிலோமீட்ரு வாடகைக்கு வேணும்ங்களா உங்களுக்கு எந்தமாதிரி வேணும் சார் அதுதான் சார் உங்களுக்கு இல்லை உங்களுக்கு எந்தமாதிரி வேணும்னு கேளுங்கள் கிலோமீட்டருனா அஞ்சு பேருங்களா ஒரு நாள் தர்றேன் ஆ சார் சாப்பாடும் எங்கள்துங்களா சாப்பாடு அஞ்சு பேர் கல்லணை ஸ்ரீரங்கம் சார் இப்போ கல்லணைக்கும் ஸ்ரீரங்கைக்கும் பார்த்திங்கனா ரொம்ப டிஃப்ரென்ஸ் வரும் நீங்கள் கேக்கிறது பக்கம் பக்கம் கோவிலாக இருந்தால் பரவாயில்ல இது எடுத்தால் ஸ்ரீரங்கத்துக்கும் அதுக்கும் ரொம்ப தொலைவு டிஸ்ட்டன்ஸ் இருக்குது அதனால் கொஞ்சம் ரேட்டு கூடுதலாக தான் வரும் சார் ஆ ஆ எப்படிங்க ரூம்பு நீங்கள் நீங்கள் தனியாக அது ஏற்பாடு படுத்திக்கணும் நாங்கள் அரேஞ்ச் பண்ணி நாங்கள் கொண்டு போய் விட்ருவோம் அங்கே என்ன வாடகையோ உங்களுக்கு என்ன வாடகைக்கு தகுந்த மாதிரி இருக்குதுங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அரேஞ்ச் பண்ணிக்கங்க என்ன வாடகைக்கு வேணுனாலும் லோ வாடகைக்கு வேணுனாலும் அரேஞ்சு பார்த்துக்கலாம் ஹை ரேஞ்சுனாலும் வேணுனாலும் நீங்கள் பண்ணிக்கலாம் உங்கள் லெவலு தான் இப்போ கிலோமீட்டருக்கு இருபத்தஞ்சி ருபா வாங்குகிறோம் ஒரு ஆமாம் கிலோமீட்டருக்கு அதுக்கு கம்மியாகலாம் பண்ண முடியாதுங்க இப்போ எல்லாம் ரேட்டு இப்போ டீசல் விலையெல்லாம் ஏறிப்போச்சு கொறைச்சி பண்ணுற அளவுக்கு ஒன்றும் இல்லை வேணுனா நாங்கள் இந்த கம்பனினாலே நாங்கள் ஓரளவுக்கு கரெக்டாக தான் பண்ணுவோம் கூட்டிக்க கொறைச்சிக்கன்றதெல்லாம் இல்லை ஓரளவுக்கு இருபத்தஞ்சி ரூபான்னும் போது இருபத்தி ஒரு ஒருபா கொறைச்சி ஓட்டலாம் இருபத்தி நால்ருவாங்கும்போது ஓட்டலாம் கிலோமீட்டருக்கு

ஆ நீங்கள் ஆ ஏசி தான்ங்க நான் ஏசிலாம் இல்லை ஏசி தான் ஆ ஏசி தான் ஆ ஆ ஆ சரி ஓகே நீங்கள் வாங்க கால் பண்ணிட்டு நீங்கள் முன்கூட்டியே தகவல் கொடுங்க அதுக்கு தகுந்த மாதிரி தான் வண்டியை நாங்கள் அரேஞ்ச் பண்ண முடியும் அதனால முன்கூட்டியே நீங்கள் தகவல் கொடுத்திங்கனா தான் சரியா இருக்கும் நாங்கள் ஓகே புக் பண்ணிக்கிட்டுங்களா அந்த டேட்டுக்கு ஆ சரி ஓகேங்க சரி ம்